ஆ எஸ் ஆமாம் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு ஆ ஓகே அதில் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்புறம் காயெலாம் நறுக்கிக்கலாம் கொஞ்சம் அதில் என்ன ஸ்பேஸலுனா மற்ற ப்ராண்ட்டோடு அந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அந்த காப்பரோடய இது இருக்கும் நிறைய உங்களுக்கு மிக்ஸி ஜார் கிடைக்கும் மற்ற ப்ராண்ட்டோடு இப்போ இல்லை இல்லை இதுவே நீங்கள் இல்லை இதுவே வாங்குங்க மேம் இது வாங்கினிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் எல்லாமே நல்லாயிருக்கும் மேம் உங்களுக்கு மற்றது பார்த்திங்கன்னா வந்து சில்வர் தான் இருக்கும் இதில் மற்றதுலாம் பார்த்திங்கன்னா அலுமீனியம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஜார் நல்லா இருக்கும் அதுவுல்லாமல் உள்ளே வந்து காப்பர் இது பண்ணியிருப்பாங்க அதுவும் சூப்பராக தான் மேம் இருக்கும் தண்ணியெலாம் லீக் ஆகாது எல்லாமே நல்லா இருக்கும் மேம் இது வந்து ட ஃபோர் ப்ளேடு மேம் டபுள் ப்ளேடு உள்ளது இல்லை மேம் ஃபோர் ப்ளேடு உள்ளது தான் இருக்குது இது நீங்கள் ஃபோர் ப்ளேடு வாங்கினா சீக்கிரம் அரைச்சிரும் மேம் உங்களுக்கு மேம் சொல்லுங்க இல்லை மேம் டிஸ்கவுண்ட்ஸெலாம் எதுவும் கிடையாது இது இப்போ உள்ள மாடல் அதனால வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் தான் மேம் நீங்கள் ஷோரூமில் எடுக்கிறனால எம்ஆர்பி ப்ரைஸ் தான் மேம் இல்லை மேம் ஃப்ரீயெலாம் எதுவும் கிடையாது மேம் நீங்கள் வந்து இது பேர்னா டெலிவரி சார்ஜ் கிடையாது மேம் ஃப்ரீ நீங்கள் எடுத்திங்கன்னால் நியூ மாடலோடு இது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் சீக்கிரம் வந்து பண்ணிக்கலாம் நைஸர் டைஸர்கெலாம் இப்போ தனியாக போட்டாகள்லை அந்த நைஸர் டைஸரெலாம் இதில் கிடையாது இதிலே இதிலையே வந்துடுது மேம் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸியோடையே எல்லாம் வந்துடுது மாவு கூட அரைச்சிக்கிலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பீடாயிருக்கும் மிளகாலாம் கடையில் போய் அரைக்கணும் அவசியமே இல்லை இந்த பெரிய மிக்ஸிலையே போட்டிங்கன்னால் உங்களுக்கு அரைஞ்சிரும் மேம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணுங்களா ஆ ஓகே மேம் மாடெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிங்களா இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விட்ணும்மா ஓகே மேம் தேங்க்யூ மேம் உங்கள் அட்ரெஸ் வந்து செண்ட் பண்ணிடறீங்களா இல்லை நாங்கள் கேட்கணுமா ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ